நான் இப்போது ரீசெண்டாக வந்து போட்டில் ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கியிருந்தேன் அதோட பேஸ் வந்து நல்லா இருக்கு அது வந்து சார்ஜு பவரு பவர் சோர்ஸ் வந்து நல்லா டுவென்டி ஃபோர் ஹவர்ஸு சார்ஜ் நிக்குது அது வந்து அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு பேஸும் நல்லா இருக்கு